குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு நாம் வக்கீலை சந்தித்து நம்மளுடைய பிரச்சனைகளை அவரிடம் எடுத்து சொல்லலாம் பிறகு அவர் அதற்கு சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லுவார் அதிலும் நமக்கு பிரச்சனைகள் குறையும் கடன்கள் போன்ற பிரச்சனைகளை கடன் வாங்குபவரிடம் பேசி சுமுகமாக முடிக்கலாம் பிறகு அதை எப்படி கொடுப்பது என்று பக்கத்தில் உள்ளவர்களையும் கேட்கலாம்